புற்றுநோய் பற்றின்னா வந்துவிட்டு நிறைய பேர்த்துக்கு இப்போது புற்றுநோய் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு இப்போ புற்றுநோய் வர்றதுனால் வந்துவிட்டு என்ன மாதிரியான விளைவுகள் நடக்கும் அப்புடின்னா சின்ன வயசுலேயே நிறைய பேர்த்துக்கு புற்றுநோய் வந்ததுனால் அவங்களால வாழ்க்கைய வந்துவிட்டு எப்படி வாழ்றதுன்னு தெரியாமல் போயிடுது சின்ன வயசுலேயே வந்து மருத்துவமனையில் அவங்களோட வாழ்நாள கழி வாழ்நாள செலவிடுவதனால அவங்களுக்கு நிறையா பாதிப்புகள் வருது அப்படி வர்றதுனால் என்ன ஆகும் இப்போது வந்துவிட்டு இப்போது அந்த மாதிரிலாம் நான் இருக்குங்கிறதுனால அரசாங்கம் வந்து நிறையா இடத்துல வந்துவிட்டு இந்த மாதிரி புற்றுநோய் தடுப்பு முகாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடத்துகிறாங்க அப்படி நடக்கும் போது என்னாகும் அப்புடின்னா வந்துவிட்டு யார் யாருக்கெல்லாம் புற்றுநோய் இருக்குதுன்னு அவங்களே வந்துவிட்டு பரிசோதனை செஞ்சு அவங்களே வந்து அறிஞ்சிடுறாங்க இப்போது இவங்களுக்கெல்லாம் புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடுது இந்த மாதிரி வந்துவிட்டு புற்றுநோய் வந்துவிட்டு இருக்கிறதுனால வ பக்கத்தில் இருக்க எல்லாம் அரசு மருத்துவமனையில் வந்து வசதிகளை வந்துவிட்டு செஞ்சிடுறாங்க செஞ்சுட்டு அந்த அதில் தேர்ச்சிப் பெற்ற மருத்துவர்களை வந்துவிட்டு அங்கே நியனம ச நி நியமனம் செஞ்சிடுறாங்க அப்படி செஞ்சதுனால என்ன ஆகுது அப்புடின்னா நிறையா பேர்த்து பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்களோ நகரத்தில் இருக்கிறவங்களோ வந்து மலிவான அது மலிவான மலிவாக வந்துவிட்டு புற்றுநோய் அகற்றுதல் புற்றுநோய் வந்து புற்றுநோய் லேசரு அந்த வசதிகளோடு வந்துவிட்டு அவங்க புற்றுநோய் வந்து அகற்றிர்றாங்க அகற்றணும் அகற்றுனதுக்கப்புறம் அவங்க எப்போயும் போல் வாழ்ந்துட்டு போய்டுறாங்க அதே மாதிரி வந்துவிட்டு எல்லா மருத்துவமனையிலேயும் இந்த மாதிரி ஏழைகளுக்காகவும் வசதி இல்லாதவர்களுக்காகவும் செஞ்சுக் கொடுத்தாங்க அப்புடின்னா வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி வந்துவிட்டு இப்போது ஒரு ரொம்ப தீவிரமான புற்றுநோய் இருக்குது அப்புடின்னா அவங்க ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போகும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவ்வளோ பணம் ஆகுதா எப்படி நம்ம சமாளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதுக்கு பதிலாக என்ன ஆகுன்னா அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனையிலேயே வந்துவிட்டு இந்த மாதிரியான சிகிச்சைலாம் கொண்டு வந்துட்டாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது அப்புடின்னா சீக்கிரம் முடிச்சிடுவாங்க அதே மாதிரி சீக்கிரம் வந்துவிட்டு ஏழைகளும் வந்துவிட்டு புற்றுநோய் அக அகற்றிவிட்டு அவங்களும் வந்துவிட்டு வாழ்க்கைய வந்துவிட்டு தாராளமாக வந்துவிட்டு வாழ்வாங்க அதனால் வந்துவிட்டு புற்றுநோய் வந்து புற்றுநோய்த்துக்கு சிகிச்சை வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது நல்லதாக இருக்குது